ஹலோ நான் ஸ்கூல் டீச்சர் பேசறம்மா எங்கள் ஸ்கூலில் ஆனுவல் டே வைக்க போகறோம் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அளவு எடுத்து தனியாக துணி தச்சுக் கொடுங்க எப்போ கொடுப்பீங்க அது எவ்வளோ ஆகும் எத்தினி நாள் எடுத்துக்குவீங்க எனக்கு வந்து ஒரு ஐந்நூறு பிள்ளைங்க இருக்குறாங்க ரெண்டு மாதத்துல தச்சு கொடுத்துருங்க ஆ மொத்தத்துக்கும் எவ்வளோங்க ஆவும் சரி மேடம் சரி நீங்கள் பிள்ளைங்கள வந்து அளவு எடுத்துன்னு போயிவிடுங்க ம் ஓகே மேடம்